இப்போ இருக்கற ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே நம்மளோடைய ஸ்கில்ல எப்படி டெவலப் பண்ணலாம் மத்தவங்கள்ட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே எஃபெக்ட் போடுறாங்க ஸோ இப்போ இருக்க சொசைட்டியில் வந்து எவ்வளவோ வந்து டெவலப் ஆகிடிச்சி இப்போ நம்ம மொபைல் ஃபோன் கையில் வச்சுருக்கோம் அதில் வந்து நிறையா ஆப் இருக்குது யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஸோ அதுமாதிரி நிறையா இருக்குல்லையா ஸோ அவங்களுடைய ஸ்கில்ஸெல்லாம் வந்து எப்படி ஒரு வீடியோவா எடுத்து யூடியூப்பில் போடுறாங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் ஸோ அதுமாரி எல்லாத்துலையும் போடுறாங்க இல்லையா ஸோ நானும் அதைப்பாத்து தான் ஸோ நம்மளும் டான்ஸ் ஆடலாம் நம்மக்கிட்டையும் நம்ம ஸ்கிலில் வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் அந்தமாரி சொல்லி எனக்குள்ளையும் ஒரு ஊக்கம் வந்துச்சின்னு கூட சொல்லலாம் ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா ஒருத்தங்கள் ஃபோக் ஆடுவாங்கள் ஒருத்தங்கள் வந்து பரதநாட்டியம் ஆடுவாங்கள் குச்சிப்புடி ஆடுவாங்கள் கரகாட்டம் ஆடுவாங்கள் ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து நமக்குள்ள இருக்கிறத வந்து டேலண்ட்ட வந்து மத்தவங்களுக்கும் நம்ம நிரூபிக்கணும் நம் மற்றவங்களும் நம்ம டேலண்ட்டை பார்க்கணும் அப்போ தான் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட டேலண்ட்ட வந்து நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க ஸோ நானும் அதெல்லாம் பார்த்து தான் ஏ நானும் டான்ஸ் ஆடணும் எனக்கும் அதில் நான் வந்து நானும் ஒரு அச்சீவ் பண்ணணுன்னு சொல்லிட்டு எனக்குள்ளையும் ஒரு ஆசை வந்துச்சின்னு கூட சொல்லுவேன் டெலிவிஷன் டெலிவிஷன்னு பார்த்தா கூட ஒவ்வொரு சேனல்ஸுமே வந்து ஒரு டான்ஸ் ஷோ வைக்கிறாங்க சிங்கிங் ஷோ வைக்கிறாங்க காமெடி ஷோ வைக்கிறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும் போது நமக்குள்ளையும் ஒரு ஆசை வரும் இல்லையா நம்மளும் போய் அதுல டான்ஸ் ஆடணும் நம்மளும் பா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதில் நம்ம கலந்துக்கிட்டு நம்மளும் டான்ஸ் ஆடணும் மத்தவங்க அத பார்க்கணும் நமக்கு ஒரு எங்கேஜ் நமக்கும் மற்றவங்க வந்து நம்மளுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்கள் இல்லையா ஸோ நம்மளுக்கும் வந்து அதுமாரி என்கரேஜ் பண்ணும்போது நம்மளுமே இந்த ஷோவில் வின் பண்ணணும் ஸோ இந்தமாரிலாம் பார்க்கும்போது தான் எனக்கும் அந்த டான்ஸ் ஆடணும் எனக்குள்ள ஒரு ஊக்கம் வந்திச்சின்னு சொல்லலாம் நானும் இதுமேரி டான்ஸ் ஆடணுன்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சி